தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட ஓய்வுநேர நடவடிக்கைகளுக்கான வசதிகளை வழங்கும் பெரிய பொழுதுபோக்கு மையங்கள் பகுதிகள் எவை ஷாப்பிங் மால் ரெஸ்டாரன்ட் மதுபானக் கூடங்கள் க்ளப் ஓகேவா இந்த தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஷாப்பிங் மால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து எது எது டைம் பாஸ் பண்ணணுன்னா சண்டே ஆனால் வந்து ஷாப்பிங் மால் போ மால் போயிட்டு அங்கே போய் எதுவும் வாங்குகிறோமோ இல்லையோ அந்த ஏசி காற்றுல வந்து காற்று வாங்கிட்டு அப்புறோம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தியும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது ஷாப்பிங் மால் ரெஸ்டாரன்ட் இருக்குது அதுதான் ஷாப்பிங் மால் போனோமா அப்படியே வந்து வீட்டில் வந்துலாம் சாப்பிட மாட்டோம் ஷாப்பிங் மால் போனால் அப்படியே வந்து ரெஸ்டாரன்ட் போயிட்டு என்ன சாப்பிட்ணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்பறம் வந்து எங்கேயாது போ வேண்டியது ஜூஸ்ஸு ஐஸ்கிரீமு இந்தமாதிரி எதையாவது குடிக்க வேண்டிய சாப்பிட்ட அப்பறம் சாப்பிட்டோம் மட்டும் விடாமல் ஜூஸ்ஸு ஐஸ்கிரீமு என்னென்ன வேணுமோ அந்தமாதிரிலாம் அந்தமாதிரி எதாவது குடிக்க வேண்டியது அப்புறோம் வீட்டுக்கு வர வேண்டியது க்ளப்பு எனக்கு தெரிஞ்சி க்ளப்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க பட் வந்து நிறையா யூஸ் பண்ணுறல்ல பட் க்ளப் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டு வந்து அதையூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி ஸ்போட்ஸ் க்ளப் இருக்குதுல ஸ்போட்ஸ் க்ளப் வந்து நம்ம டைம் பாஸ்ஸுக்கு இந்தமாதிரி ஸ்போட்ஸ் க்ளப் டென்னிஸ் க்ளப் இருக்குது கோயம்முத்தூரில் அந்த டென்னிஸ் க்ளப்பு டென்னிஸ் ஸ்போட்ஸ் க்ளப் அந்த இடத்துல வந்து நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் பட் அல்லா ஸ்போட்ஸ்ஸு தெரிஞ்சவங்கதான் போய் இது பண்ணுவாங்க மற்றவங்கலாம் சும்மா ஷாப்பிங் மால் அந்தமாதிரிதான் ஸ்போ ஸ்போட்ஸ் தெரிஞ்சவங்க வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னா இந்தமாதிரி ஸ்போட்ஸ்ஸு க்ளப்புக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிங்டோனா டிப் இன் டோப் கியூ ஸ்போட்ஸ் கோயம்முட்டு ஊட்டி இந்த ஒரு இடோம் இருக்குது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க